சார் நாங்கள் கன்னியாகுமரிலேருந்து பேசுகிறோம் நேற்றைக்கு காரு வந்தீங்களே வேலன் டிராவல்ஸ் தானே நீங்கள் வந்து நேற்றைக்கு கார் அனுப்பியிருந்தீங்களே ஒன்றுமே சரியில்லை சார் பிரேக் ஒழுங்காக பிடிக்கல டிரைவர் சரியில்லை ஆ நாங்கள் சொல்கிறது செய்யாமல் அவர் இஷ்டத்துக்கு அவர் பாட்டுக்கு போய்ட்ருக்கார் வேகமாக ஸ்பீடாக போகிறாரு இது மாரிலாம் பண்ணலாமா சார் ஆ கொஞ்சம் பார்த்து விடுங்கள் அடுத்த தடவை நான் எப்படி வர முடியும்